எங்கள் ஊரில் வந்து நாங்கள் பொங்கல் திருவிழாவை வந்து ரொம்ப பிரமாண்டமாக கொண்டாடுவோம் இந்த மாதிரி காலையில் எழுந்து குளித்து கிளம்பி புது து புது துணி போட்டு க பெரிய வீட்டு பெரியவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கு அப்புறம் மேட்டா பொங்கல் வைக்கும் போது பொங்கலோ பொங்கல்னு சத்தம் விடும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்டே பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போய் பலகா பொங்கல் சா அவங்கள வந்து பொங்கல் வே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கரும்பு சாப்பிட்ற போட்டி வச்சு க கரும்பு கடித்து சாப்பிடும் போது யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடையவே கடித்து சாப்பிட்டு முடிப்போம் அதுக்கு அப்புறம் பொங்கல் அன்றைக்கி வந்து ஏதாவது ப போட்டிகள் நடக்கும் நிறைய பானையை உடைக்கிறது பானையில் தண்ணி ஊற்றி பானையை முறியடிக்கிறது அதுக்கப்புறம் கபடி இந்த மாதிரி நிறைய போட்டிகள் நடக்கும் அது எல்லாமே பாத்து ஒரு ஒரு டீமுக்கு வந்து உற்சாகப்படுத்தி நாங்கள் வந்து ச சந்தோஷமாக அன்றைக்கி ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி வந்து எங்களுக்கு உதவி செய்கிற விலங்கான மாடுக்கு வந்து நான் அலங்காரமெலாம் பண்ணி அதுக்கு ஒரு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி அதுக்கு படைத்து நாங்கள் வந்து அதை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி அதை ட்ரீட் பண்ணுவோம் அன்றைக்கி அதுக்கு அதுக்கு படைத்து அதுக்கு அப்புறம் மேட்டா வந்து கரிநாள் கரிநாள் அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரிநாள் அன்றைக்கி நாங்கள் வந்து நம்ம வீட்டு பெரியவங்கக்கிட்டே வந்து ஆசிர்வாதம் வாங்கி அவங்கக்கிட்டேந்து அவங்க நமக்கு கொடுக்கற ஒரு அன்பளிப்ப வாங்கி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த மாதிரி ஊர் ஊர் ஊர் மக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க இனிப்புகள் பரிமாறிப்போம் இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் வந்து ஒரு நாள் வந்து ஒன் ஒன்றுக்கூடி இந்த மாதிரி பேசி சிரித்து சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க அவங்க ரொம்ப நாள் கழித்து அவங்க கூட பார்த்து அவங்க வீட்டில் பசங்க இருந்தால் அவங்க கூட விளையாண்டுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்